நான் அதிகமாக ஓவியம் வரையணும் அப்படின்னா சிவன் சாமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சிவன் பக்தி அந்த சிவன் சாமி தான் வரையணும்னு எனக்கு ஆசை எப்போ பார்த்தாலும் சிவன் பார்த்தா ஒன்று எனக்கு அது வரையணும் அப்படின்ட்டு ஒரு வரும் அதை வரையும் போது எல்லாமே கரெட்டா அந்த ஷேப்ஸ்ஸு அந்த மேலே இருக்கற நிலா அந்த ருத்ராட்சம் இந்த மாதிரி எல்லாம் இந்த கொண்ட இந்தமாதிரி பொட்டு எல்லாமே கரெட்டாக வந்துரும் ஆனால் அந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு எப்போயுமே கரெட்டாக வராது அது நாலஞ்சி டைம் அழித்து அழித்து வரைஞ்சிட்டு அது வந்து கரடு கடைசியா அதை அழகாக ஷேப் பண்ணி வரைஞ்சிட்டு அதோடய கை வரைஞ்சிட்டு அதோடய வேல் வரைஞ்சி நெற்றில வந்து கழுத்தை சுற்றி பாம்பு வந்து இருக்கற மாதிரி எல்லாமே வரைஞ்சி அதை வந்து விடுவேன் அதுக்கப்புறம் கை எல்லாமே வரைஞ்சி விட்டுட்டு அந்த பட்டலாம் போட்டுட்டு அந்த சிவன் பாதி சிவன் நெற்றில வந்து கண்ணு வந்து இப்படி வரைகிற மாதிரி எல்லாமே வரைஞ்சி நல்லா அழகாக வந்து வரைவேன் கடைசியில் என்னோடய நான் அது ரீச் பண்ணுன்னு நினச்சிட்டு அதை வந்து கரெட்டாக ஒரு ஒன்று நான் எடுத்து அதை முடிக்கணும் சவால் விட்டேன்னா அது கண்டிப்பாக நான் முடித்து காமிக்கிற வரைக்கும் விடமாட்டேன் முடிச்சுருவேன் எப்படியாச்சும் போராடியாச்சும் அதை வந்து நான் முடிச்சுருவேன்